பொதுவாக வந்து விவாசாயிகள் வந்து சமூகத்தில் ஆதரவு எப்படி பெறுறாங்கன்னா இப்போ வந்து இப்போ சமூகத்தில் வந்து விவசாயி வந்து இப்போ போதிய விளைச்சல் இல்லாமல் இறந்துட்றாரு இறந்துட்றாரு அதமாதிரி அவங்க குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையில் தள்ளப்பட்டு இப்போ கல்விக்கு செல்ல முடியாமல் அன்றாட சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் தவிக்கும்போது என்ன பண்ணுவாங்கனா இந்த சோசியல் மீடியா சமூக அமைப்புகள் அதுக்குத் தெரிய வந்து அந்த சமூக அமைப்புள்லாம் வந்து ஒன்றுகூடி இந்தமாதிரி இந்த இந்த கிராமத்தில் இத்தனை இத்தனை குடும்பங்கள் இருக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு நல்லா விவசாயம் பண்ணிட்டுருந்தவங்க தான் ஒரு சில விளைச்சல் குறைச்சலால உயிரிழந்துட்டாங்க அதனால் நம்ம கா நம்ம நம்மளால் முடிஞ்சது நம்ம சமூகத்தால் முடிஞ்சது ஒரு சில உ உதவிகள்லாம் பண்ணிட்டுருக்காங்க அதமாதிரி வந்து விவசாயத்திற்கு விவசாயத்துக்கு என்னென்னா இப்போ அந்த இப்போ ஒரு இப்போ ஒரு ஏரியாவில் மொத்தமாக ஒரு நூறு ஏக்கர் நெல் நட்டுருக்காங்கனா அந்த நெல்லில் வந்து உடனே ஒரு பாதிப்பு பூச்சிக்கொல்லி பாதிப்பு மாதிரி நூறு ஏக்கர் நூறு ஏக்கர் அது எப்படி சமூகத்துக்கு வெளியே வருதுனா அதமாதிரி ஒரு சில லோக்கல் நியூஸ் சேனலு ச சமூக சமூக வலைத்தளங்கள்ல பரவி அது ஒரு சில சமூகத்துக்கு தெரிஞ்சு அவங்க வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஓகே நாங்களே திரும்ப அந்த பயிர் வளர்றதுக்கான செலவை ஏற்றுக்குறோம் நீங்கள் உங்கள் விவசாயத்தை சிறப்பாக பண்ணுங்கன்ட்டு இந்தமாரி ஒரு சில அக்கறைகள்லாம் சமூகம் கூறி மக்களை வாழ வச்சு வந்துட்டுருக்கு